மேம் கேட்குதுங்களா மேம் நிஷாந்த்ரி டெய்லருங்களா மேம் உங்கள்கிட்ட பையனோடய யூனிஃபார்ம் கொடுத்து மூணு நாலு நாள் ஆச்சு ஜூன் ஃபோர்த் அவனுக்கு ஸ்கூல் வேறு ரீஓபன் ஆகுது ஆ இல்லயில்ல நான் உங்களுக்கு லாஸ்ட் இயரும் உங்களுக்குதான் கொடுத்தேன் நீங்கள் லாஸ்ட் இயர் இதே சேம் மிஸ்டேக் தான் பண்ணீங்க நான் ஒவ்வொரு தடவை கொடுக்கும்போதும் நீங்கள் இதே மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க ஆ சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய ஆட்ரு வந்துருச்சுதான் மேம் இல்லை எல்லாமே பண்ணிதானே மேம் ஆகணும் எல்லாமே பண்ணிதானே ஆகணும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு தடவையும் இதேதான் ஆகுது மேம் எனக்கு அதெல்லாம் தெரியாது மேம் எனக்கு ஜூன் ஃபஸ்ட்டுகுள்ளே எனக்கு யூனிஃபார்ம் வந்தே ஆகணும் அப்போதான் அவன் அங்கே ஃபோர்த் அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக முடியும் அவன் ஏற்கனவே டென்ஷன் பண்ணிகிட்ருக்கான் என்ன சாவடிச்சுட்டு இருக்கிறான் அவன் நீங்கள் இப்படியே போய்கிட்ருந்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வேறு டெய்லரை மாற்றிருவேன் இப்போ நீங்கள் ஒரு செட் ரெடி பண்ணிட்டீங்களா சரி மேடம் சொல்கிறீங்களா சரி நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் இந்த செட் நீங்கள் கண்டிப்பாக ஜூன் ஃபஸ்ட் கொடுத்தே ஆகணும் மேம் இல்லைன்னா பேமெண்ட் கூட நான் பாதியாக குறைச்சிட்றேன் சரிங்களா இல்லை பேமெண்ட் கூட நான் பாதியாக குறைச்சி கொடுத்துட்றேன் சரி ஏதோ சொல்கிறீங்க சரிங்க மேடம் நான் ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன் ஓகே மேம் தேங்க் யூ